நான் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப தொலைதூரம் செல்லணும் போகும்போது நம்ம பைக் வந்து பைக்கில் போக பைக் இருக்குது பைக்கில் போகலான்னு பார்த்தா அது வந்து ரொம்ப தொந்தரவாக செய்ய சிரமமாக இருக்கும் ஏன்னா அதில் அதில் போனால் ஒரு சேஃப் கிடையாது திடீர்ன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட் ஆகிவிடும் அதனால நான் வந்து நான் என்ன பண்ணுவேனா பஸ்ஸு அல்லது ட்ரைன் வந்து நான் வந்து தேர்ந்து எடுப்பேன் அதில் வந்து நான் பார்த்தா வந்து தேர்ந்து எடுக்கும் போது நான் ஆன்லைன் மூலிமா புக் பண்ணும் போது நான் வந்து சொகுசான படுக்கை வசதி உள்ள ஒரு பஸ்ஸையோ இல்லை ட்ரைனையோ நான் தேர்ந்தெடுத்து ஆன்லைன் மூலிமா தேர்வு செய்யும் தேர்வு செஞ்சு வெச்சுக்கின்னு அது மூலிமா போய் அந்த இடத்தை சேஃபாக வந்து நான் ரீச் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும் அதில் வந்து எங்கே போகிறோம் தேவையான பொருட்களை எடுத்து வெச்சிக்கின்னு போயிடுவோம் என்னென்னா தண்ணி சாப்பாடு இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணி அதை எடுத்து வெச்சிக்கலாம் எங்கே எந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணுறமோ அந்த இப்போது குளிர் பிரதேசம் வந்த அதுக்கு தேவையான சொட்டர் வசதிகள் காடு அதே மாதிரி போனால் அங்கே வந்து போனால் லைட்டர் அதே மாதிரி விஷயங்கள்லாம் முன்கூட்டியே எடுத்துவெச்சிக்குனு தேவையான சிரமமே இல்லாம எளிமையான முறையில் அங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும்